தமிழ் லாங்குவேஜ்ஜை பற்றி இப்போ என்ன சொல்றாங்கன்னால் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து இங்கிலிஷ் இங்கிலிஷ் இருந்தால் தான் எந்த இடத்துக்கு போனாலும் சர்வைவ் பண்ண முடியும் தமிழை பற்றி என்ன ராங்காக சொல்றாங்களான்னால் சில பேருக்கு வந்து தமிழ் மதர் டங்கு மதர் டங் இருக்கிறவங்க அதை பேசுகிறாங்க பட் வெளியே போணும்னால் மதர் டங் யூஸ் ஆகாது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அஸ் எ இங்கிலிஷ் தான் யூஸ் பண்ணணும் என்ன சொல்றாங்கன்னால் தமிழ் மீடியம் படித்தா தமிழ் படிக்கிற பசங்களுக்கு இங்கிலிஷ் தெரியாது அவங்க இங்கிலிஷ் படிக்கலைனா வெளியே அவங்களால் சர்வைவ் பண்ண முடியாது தமிழில் வந்து செகண்ட் லாங்வேஜ்ஜாக வெச்சுக்கோங்க இங்கிலிஷ் தான் இம்பார்டென்ட் கொடுக்கணும் தமிழ் வந்து இப்போ ஜாப்ஸ் கூட பார்த்திங்கன்னா இங்கிலிஷ் இங்கிலீஷுக்கு தான் அதிகமாக வேல்யூ இருக்குது தமிழுக்கும் இருக்குது ஆனால் அவங்க யாருமே அதிகமாக அதுக்கு வேல்யூ கொடுக்குறதில்ல தமிழ் லாங்குவேஜ் வந்து சும்மா அஸ் அ லாங்குவேஜ்ஜாக மட்டும் வச்சுக்கணும் இங்கிலீஷுக்கு தான் அதிகமாக ப்ரீஃபரென்ஸ் கொடுக்கணும் எதாவது வெளியே இடத்துக்கு போனோம்னால் இங்கிலிஷ் தான் அதிகமாக யூஸ் ஆகுது இங்கிலிஷ் இல்லாமல் எதுவுமே சர்வைவ் பண்ண முடியாது இங்கிலிஷ் தான் மெயின் அது எஜிகேஷனாக இருந்தாலும் சரி வெளியே எங்கே போனாலும் சரி ஜாபுக்கு கூட இங்கிலிஷ் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படினு தமிழை வந்து கொறைச்சு இது பண்ணுறாங்க